என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லணுன்னா எனக்கு கிடைச்ச மாதிரியே யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காது என்னுடைய கூட பிறந்தவங்களையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு எதாவது ஒன்று ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே என்னோட முகத்த பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்தளவுக்கு என் மேலே பாசம் இப்போ எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சாக்லேட் வாங்குற பசங்க வந்து உனக்கு முன்னாடியே உன் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல் சொல்லுற அளவுக்கு என்ன பற்றி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுப்பாங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ சண்டை வந்தாலும் என்ன விட்டுவிட்டு மட்டும் போக மாட்டாங்க அதனாலயே வந்து நான் அவங்கள்ட்ட அதிகமாக சண்டை போடுவேன் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் அவங்க அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது உடனே என்கிட்ட பேசிருவாங்க அப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிரெஸ் போட்ணுன்னு ஆசைப்படுவோம் ஒரே மாதிரி கம்மல் போடணுன்னு ஆசைப்படுவோம் மார்க் எடுத்தாலுமே என்னை விட அவ மார்க் அதிகமாக எடுத்தாலும் நாங்கள் சந்தோசம் தான் படுவேன் என் ஃப்ரெண்டு அதிகமாக எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே போட்டின்னு ஒன்று வந்ததே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துதான் படிப்போம் யாருக்காவது கல்யாணத்துக்கு போகணும்னாலுமே முத நாள் நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாக தான் கிளம்பி போவோம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அந்த அளவுக்கு என்னோட டீப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் என்ன விட்டு போகவே மாட்டாங்க